எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா நீரச் சோப்ராவ சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் என்ன விளையாட்டில் மிக சிறந்தவர் அப்படின்னா அவர் வந்துட்டு ஈட்டி எரியர்த்தில் சிறந்த வீரர் அவர் எல்லா டைமும் விளையாட்டு போட்டின்னு போகும் போதெல்லாம் தங்கம் பதக்கம் வாங்கிட்டு வர்றார் இது தான் எனக்கு அவர் கிட்டேருந்து மிகவும் பிடித்த விஷ்யம் அவர் கிட்டருக்கற தன்னம்பிக்கையும் அவர் கிட்டருக்கற அவரோடய மோட்டிவேஸனும் அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்துது இப்போ பிவி சிந்துன்றவங்களும் விளையாட்டு வீராங்கனை தான் ஆனால் அவங்க வந்துட்டு அடிக்கடி விளையாட்டு போட்டிகளுக்கு போனாலும் சரி அவங்க விளையாண்டு சில்வர் தான் வாங்கிட்டு வர்றாங்களே தவிர கோல்ட் அதிகம் வாங்கிறது கிடையாது பட் இவர் இவரோடய கான்ஃபிடன்ஸ்னாளையும் விடா முயற்சினாலையும் ஒரு நல்ல பதக்கத்தை வாங்கிட்டு வர்றார் இதனால நம்ம தேசத்துக்கும் பெருமையாக இருக்குது நமக்கும் பெருமையாக இருக்குது